குத்துச் சண்டையில் வந்து நான் வந்து தமிழ்நாடு லெவலில் மிகப் பெரிய ஆளாக வரணுன்றது தான் என்னோடய மிகப் பெரிய குறிக்கோளாக வச்சுருந்தேன் இன்றைக்கு உள்ள அதுக்காண்ட உள்ள இலக்கை தான் நான் நோக்கி முன்னேறி போயிகிட்டுருக்கேன் பயணம் பண்ணிக்கிட்டிருக்குறேன் நான் எப்படியும் என்னோடய குறிக்கோளை நான் அடைந்து விடுவேன்ற நம்பிக்கையோடு மிகத் தீவிரமான பயிற்சியில் ஈடுபட்டு இந்த குத்துச் சண்டை பயிற்சியை நான் மிகத் திற சிரம சிரமப்பட்டு திறமையாக கையாண்டு கொண்டு செயல்பட்டுக் கொண்டிருக்கிறேன்